இப்போ நாங்கள் புதுசாக வாங்கின கிளாஸ் டாப் வந் அடுப்பு வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு ஆனால் எங்கள் ஃபேமிலியில இருக்க வயசானவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறக்கு கஷ்டப்படுறாங்க எதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க அவங்க வந்து ஹீட்டான பொருள் எடுத்து மேலே வைக்கும் போது அந்த கிளாஸ் டாப் வந்து ஹீட்டாகுது அதனால் வந்து அந்த கிளாஸ் டாப் வந்து ஏதாவுது ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பயக்குறாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து பயம் சின்ன பயம் பயமாக இருக்குது அது வந்து

அது வந்து அதோட டிஸ்ஸப்பாய்ண்ட்டாக தெரியுது ஹீட்டு வந்து அதிகமாக பொங்கி வரும்போது அந்த ஹீட் வந்து அந்த கிளாஸ்லருந்து போ போகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாகுது அந்த கிளாஸ் டாப்லேருந்து அது வந்து அதோட நெகட்டிவாக நினைக்கிறோம் அது வந்து அது இல்லாமல் இருந்தால் அந்த கிளாஸ் டாப் வந்து சூப்பராக இருக்கும்